பள்ளியில் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் வந்து ச பாடம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக எனக்கு பிடிச்சுதுன்னா சயின்ஸ் மிஸ்ஸுக்காக ஏன்னால் அந்த சயின்ஸ் மிஸ் வந்து நல்லா சொல்லித்தருவாங்க அதுமட்டும் இல்லாமல் எங்களுக்கு டெய்லி டெய்லி டெஸ்ட்டு வைக்கிறதுனால் அந்த சப்ஜெக்ட் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப படித்தோம் அதை திரும்ப திரும்ப படிக்கும்பொழுது அது என் கண்ணுக்கு ஈஸியாக இருந்துது அப்போ ஈஸியாக இருக்கும்போது மார்க் அதிகமாக வந்தது மார்க் அதிகமாக வந்ததுனால் அந்த சப்ஜெக்ட்டு நடத்தின மிஸ்ஸையும் பிடிச்சிது அந்த சப்ஜெக்ட்டையும் ரொம்ப பிடிச்சிது அதுதான் வந்து பேஸ்ஸு இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்தாலே பையாலஜி ரிலேட்டடாக எதாவது ஒரு கோர்ஸ் டென்த்துக்கு அப்புறம் லெவன்த்து ட்வெல்த்து வந்து பயாலஜி எடுத்தோம் பயாலஜி எடுக்கும்போது அந்த பாட்னி ஸூவாலஜி ரெண்டுமே இப்போ செடிகள் கொடிகள் பற்றி படித்ததும் பிடிச்சுருந்ச்சு நம்மளுடைய மனிதர்கள் விலங்குகள் இதை பற்றின அதனுடைய உறுப்புகள் இது எல்லாத்தையும் படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துது இதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் வந்து விவசாயம் படிக்கிறதுக்காக இந்த செடிகள் கொடிகள் இது ரிலேட்டடாக படித்தது பிடித்ததுனால் தான் இது எல்லாமே அந்த பள்ளியில் பிடித்த அந்த டீச்சருக்காக அந்த டீச்சரோடய சப்ஜெக்ட்டுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து என்னோடய விவசாயத்தில் என்னை இந்தளவுக்கு இப்போ நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஹெச்டி அக்ரிகல்ச்சர் முடித்ததுக்கான காரணமும் வந்து இந்த பள்ளியில் பிடித்த அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்னால் தான் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து நான் எவ்வளோ அதை ரசித்தேன் அப்படிங்கறதுக்கு என்னென்னா எங்களுடைய மிஸ்ஸு வந்து அது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா ஒரு செம்பருத்தி பூச்செடி இருக்குது அதை வந்து நம்ம கடைசியில் வந்து ஒட்டுவோம் பின்னாடி எத்தனை ஸ்டேமன்ஸ் இருக்குது எத்தனை வந்து அதில் ஸ்டிக்மா இருக்குது அது ஏன் வந்து அந்த பச்சை பச்சையான இலைகளுக்கு மத்தியில் அந்த ரெட் கலரான பூ வந்து எப்படி பூத்திருக்கும் அதை என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த இலைகள் வந்து பச்சையாக இருக்கிறத்துக்கான காரணம் என்னென்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா இப்போ இந்த இலைகளோடய பயன்பாடு என்ன இதில் வந்து எத்தனை மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது இது எல்லாத்தையுமே அவங்க அந்த வே ஒரு ஒரே ஒரு அந்த செம்பருத்தி பூவை பற்றி அவங்க பேசின அந்த ரசனை அவங்களுடைய அந்த ரசனை அது என்னுடைய அவங்களுடைய செவி வழியாக என்னுடைய மூளையை போய் அது தாக்கிச்சு அப்போ அதை பாக் பண்ணும் பொழுது அது எப்படி பச்சை கலராக ஆச்சு அது எப்படி வந்து நமக்கு பிக்மண்ட்டேஷன் அதில் எப்படி நடக்குது அதில் ஃபோட்டோசிந்தஸிஸ் எப்படி நடக்குது அந்த சூரிய ஒளியை வந்து அந்த செடி எப்படி உறிஞ்சுக்குது இது எல்லாமே தான் என்னை வந்து இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டை வந்து ஈர்த்தது